ஆ ஹலோ சார் ஆ ஒரு ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணிருந்தேன் ஆன்லைனில் அது சரியில்ல அது என்னமோ கிழிஞ்சி போயிருக்குது சார் ஆ என்ன ட்ரெஸ்ஸு தெரியல அது என்ன எந்த மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு தெரியல இப்படி வந்து இருக்குது என்னான்னு தெரியல என்ன சார் செய்யிறது ம் ஆ நாங்கள் வஹாப் நகரு செக்கெண்ட் க்ராஸில் ஒன் பார் தேர்ட்டி ஃப் ஃபைவ் பார் தேர்ட்டி ஃபைவ் பார் ஒன் ஃபைவ்ல பேசிட்டுருக்கறோம் அங்கேருந்து பேசுகிறோம் நாங்கள் கிருஷ்ணகிரி அதான் வந்துவிட்டு சரியில்ல அந்த ட்ரெஸ்ஸு ரிட்டர்ன் பண்ணணும் இப்போ எப்போ நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போக போகறீங்க டெலிவரி வந்துவிட்டு நேற்று வந்துச்சு டிலவரி அதான் பார்த்துட்டு நான் இப்போ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் என்ன ட்ரெஸ்ஸே சரியில்ல என்னா ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கறீங்க உங்கள் ஆன்லைன் என்ன ஆன்லைன் உங்களுது தெரியலியே இந்த மாதிரி பண்ணிவிட்டீங்களே ம் சரி அதான் வந்துவிட்டு ரிட் ஆ ரிட்டர்ன் போடணுன்னு ஆ சரி ரிட்டர்ன் போடணும் அது போட்டுவிட்டு பணம் எங்களுக்கு வேணும் எப்படி பணம் அனுப்புறீங்க ம் ம் காசுக்கு ஆமாம் ஆ ஆ சரி நாங்கள் ஆ நாங்கள் எங்க ஃபோன் நம்பரு ஆந்த அட்ரஸோட அனுப்பிச்சிருக்கறோம் பாருங்கள் அதில் இருக்கும் யூபிஐயில யூபைஐ யூபிஐயில பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் ப இது பணம் பா போட்டு விட்டுருங்க கூகுள் பே பண்ணி விட்டுருங்க ரிட்டர்னு ஃபோன் பே கூகுள் பே எது வேணாலும் பண்ணுங்கள் இருக்குது எல்லாமே

ஆ சரி சரி சார் ம் ஆ கொஞ்சம் சொல்லுங்கள் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் இது பண்ணி பார்த்துப் போட சொல்லுங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்க சரியில்ல ட்ரெஸ்ஸு வாங்குனதே சரியில்ல அது என்னமோ ஒரு பக்கமாக கிழிஞ்சி இருக்குது டைட்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது சரியில்ல ட்ரெஸ்ஸு ம்க்கும் ஆ ஆ ஆ சரி தேங்க்ஸ்ப்பா ஆ ம்